ஹலோ வணக்கம் சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கன் ரைஸும் லாலிபப்பும் நன் லாலிபப் சிக்கனும் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஆர்டர் பார்த்தீங்கனா இப்போது வந்து எனக்கு சரியா வந் வரல அதுக்கு வந்து நீங்கள் இப்போது ரீஃபன்ட் பண்ணுவிங்களா இல்லை வேறு ஏதாவது பொருள் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியுமா இல்லை வேறு ஏதாவது எனக்கு ஆர்டர் வந்து எனக்கு இது பண்ண முடியுமா இல்லைல்ல நீங்கள் வந்து நான் சொன்ன ஆர்டர் வந்து கரெக்டாக கேட்டுக்கோங்க நான் சொன்ன ஆர்டரு வந்து சிக்கன் ரைஸும் சிக்கன் லாலிபப்பும் ஆனால் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புரோட்டாவும் இது ரெண்டு சிக்கன் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் இப்போ எனக்கு வந்துருக்குது இந்த ஆர்டருக்கு பதிலாக நீங்கள் எனக்கு வந்து வேறு ஆர்டரு வந்து எனக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அதைமட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ்